நான் போக விரும்புகிற இடம்னு பார்த்தீங்கன்னா மூணாறுங்க மூணாறில் ஏன் போக விரும்புகிறனா அங்கே எல்லா மரம் வந்து ரொம்ப உயரமான மரங்கள் பாக்கு தோட்டங்களெலான் இருக்குது அப்புறம் வந்து ரோஜா பூ தோட்டங்கள் இருக்குது அருவிகள் இருக்குதுனு கேள்வி பட்டு இருக்கேன் அங்கே போனாலே ஒரு பீஸ் ஃபுல்லான மைண்ட் இருக்கும் அப்புறம் யானைகள்லான் இருக்கும் அப்படி சொல்லி இருக்காங்க மலைகள் வந்து சுற்றி சுற்றியேறும் அதுவும் அழகாக இருக்கும் இயற்கை காட்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை வந்து மேயிறத பார்க்கலாம் யானை இந்த மான்கள் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ருக்காங்க அந்த அருவிகளில் போயிட்டு நம்ம கிட்ட நின்று பக்கதில் நின்று குளிக்கலாம் அதை மாதிரி வந்து மீன்கள்லாம் நிறைய கிடைக்கும் வாங்கி சாப்பிடுறதுக்கு அப்பறம் வந்து டீ எஸ்டேட்னு சொல்லிட்டு இந்த காஃபி தூள் இந்த டீ வடிகட்டி தூள் எல்லா தூள் கிடைக்கும் அதை பார்க்கலாம் இரப்பர் மரங்கள் இரப்பர்ல எப்படி எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அதவும் பார்க்களானு சொன்ன அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம்ங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான் நெஸ்ட் டைம் வந்து அங்கே தான் போவன்